எனக்கு எப்பவும் எழுதுறது ரொம்ப பிடிக்குங்க நான் எழுதி எழுதி எழுதி பார்ப்பேன் அதேமாரி எழுத ரொம்ப ஆசைப்படுவேன் ஸ்கூலில் நான் படிக்கும்போதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்கக்கிட்டே நீங்கள் எழுதாதிங்கடி நான் எழுதித்தர்றேன் நான் எழுதித்தர்றேன்னு சொல்லி வாங்கி வாங்கி பிடுங்கி பிடுங்கி ஏன்னா எனக்கு ஹேண்ட் ரைட்டிங்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ என்னென்னா வர காலக்கட்டத்தில் இப்போது மக்கள் என்னென்னா எழுதுறதுக்கும் தான் கஷ்டப்பட்றாங்க அந்த எழுத்தும் என்னென்னனு மறந்து லேப்டாப்பை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதுதான் கூடாது ஏன்னா நம்ம தமிழ்நாட்லேயே பிறந்துக்கிட்டு தமிழ் எழுத்தே தெரியலன்னா அது ரொம்ப பிரோயோஜனம் கஷ்டம்ங்க அதனால அதை எழுதுணும் எழுதி பாருங்கள் ஹேண்ட் ரைட்டிங்னா நம்ம எழுதி பார்க்கணும் அதுதான் நம்ம எழுத்துக்கு உண்டான பேனாவுக்கு உண்டான மரியாதையும் பென்சிலுக்கு உண்டான மரியாதையும் கிடைக்கும் அதுவே நம்ம நாள் காலம் கடந்து போக போக அது என்னன்னே பிள்ளைங்களுக்கு மறந்து போய்டும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதுனா லேப்டாப்பு வந்தது செல்ஃபோன் வந்ததுனால எல்லோருமே அது பேனா பென்சிலுனா என்னன்னே தெரியாம போய்ருது நாங்க படிக்கும்போதெல்லாம் ஸ்லேட் பென்சிலு அந்த ஸ்லேட் பென்சில் வைச்சி நாங்கள் எழுதுவோம் அப்புறம் ஒரு பென்சில் எங்கேயாவது கிடைக்குமாலாம் கீழே தொலாவி எடுத்து நாங்கள் எழுதிக்கூடிய காலகட்டத்தில் நாங்கள் இருந்தோம் இன்னைக்கி நெனைச்ச பேனா பென்சில்லாம் இன்னைக்கி வாங்குறாங்க ஆனால் அது இருந்தும் இவங்க எழுதறதுக்கு முடியல இன்னைக்கி பேனாலாம் தூக்கி எறிகிறாங்க இன்னைக்கி அதனால் தான் லேப்டாப்பு வந்துச்சு செல்ஃபோன்லேயே யூஸ் பண்ணுறதுனால அந்த லேப்டாப்பு அந்த பென்சிலுக்கு உண்டான மரியாதையும் போய்டுச்சி அதனால் தான் எழுதறதுக்கும் பிள்ளைங்களுக்கு அது விருப்பம் இல்லாமயே போயிட்றதுனால இந்த மாதிரி இதுங்கெல்லாம் இருக்கக்கூடாது எழுதிப்பாருங்க பேனா பென்சில்லேயும் எழுதிப்பாருங்க அதுதான் நமக்கு பரவாயில்ல அப்புறம் நான் என்ன சொன்னேன்னு சொல்லுணும்னா லேப்டாப்பு பாக்கிறது கண்ணுக்குக் கெடுதல் பென்சிலு ஸ்லேட்டு அப்படின்னா அது கண்ணுக்கு கெடுதல் இல்லை நம்மளும் நல்லா எழுதலாம் எழுதி பார்க்க பார்க்க இன்னும் நமக்கு நல்லாயிருக்கும் நம்ம ஹேண்ட் ரைட்டிங்குனா என்னது தமிழ் தமிழில் எழுதி எழுதி பார்க்க பார்க்க நமக்கு மைண்டில் நல்லா மூளையில் நல்லா பதிவு ஆகும் நம்ம லேப்டாப்புனா அது இன்னைக்கி போச்சுடா அப்படின்னு தூக்கி எறிஞ்சுட்டு போய்ட்டே இருப்பாங்க எனக்கு வந்து இந்த மொபைலில் லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்காதுங்க அதனால் பென்சிலை தான் நான் யூஸ் பண்ணுவேன் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் நான் ஸ்கூலில் மஞ்சப்பை எடுத்துட்டு போகும்போதெல்லாம் பென்சில் தான் இப்போ எல்லாம் என்னென்ன பையை மாட்டிக்கிட்டு எழுதுறாங்க ஆனால் லேப்டாப்பு அதுதான் கூடாது எல்லோருமே பென்சிலில் எழுதிப்பாருங்க நல்லா அதே அவ்வளோ எவ்வளோ சந்தோசங்கள் இருக்குது தெரியும்ங்களா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் லேப்டாப்பு பிடிக்காது